கிராமப்புற பெண்களுக்கு கல்வி கற்பதற்கு வேலை செய்வதற்கு வந்து உதவக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக கிராமப்புறங்களில் கிடையவே கிடையாதுங்க அந்தமாதிரி எல்லாம் அவங்க அவங்க அளவில் அவங்க படிக்கக்கூடிய பள்ளிக் கூடங்களில் ஸ்கூலில் அவங்க படிக்கிற அந்த வாத்தியார் சொல்லிக்கொடுக்குற வாத்தியார் டீச்சர்ஸ் அவங்க மூலயமாதான் அவங்க மேற்கொண்டு படிக்கக்கூடிய உத்தியை வந்து அவங்க வந்து அவங்கதான் கொடுக்குறாங்க மற்றபடி அவங்க படிப்புக்கான உதவி அப்படீன்றதுக்காக ஒரு அமைப்பு அப்படீன்றது வந்து கிராமப்புறங்களில் கிடையாது சில இடங்கள்ல இருக்கலாம் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அந்தமாதிரியான அமைப்பெல்லாம் எதுவும் கிடையாது சமூக சேவையாளர்களையும் அந்தமாதிரி நான் பார்த்தது கிடையாது ஆனால் வந்து கண்டிப்பாக வரணும் இக் கண்டிப்பாக அந்தமாதிரியான அவங்கள என்ன எல்லாருமே படிப்பு அப்படீன்றத வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஆயிடுச்சு இந்த படிப்பு அப்படீன்றது இல்லாமல் இருந்தால் அவங்களால கண்டிப்பாக வந்து எந்தவொரு முன்னேற்றமும் அடைய முடியாததுனால் குறிப்பாக பெண்கள் பெண்கள் வந்து இப்போ அந்தக் காலத்தில் வந்து வீட்டிலயே அடங்கி வீட்டிலயே இருந்து அந்தமாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்கு வந்து உட்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்தக்காலத்தில் பெண்கள் ஆனால் இந்த காலத்துப் பெண்கள் கண்டிப்பாக வந்து படிப்பில் ஆகட்டும் எந்த ஒரு ஃபீல்ட்டில் ஆகட்டும் அவங்க வந்து முன்னாடி இருக்கிறது வந்து பெண்கள் தான் ஆனால் அவங்க முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு உதவியாக ஒரு அமைப்பு அந்தமாதிரியான இருந்தது அப்படினா ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து நானும் பயன் பெறுவேன் அந்தமாதிரியான அமைப்பு இருந்தால் கண்டிப்பாக தேடிப் போய் அந்தமாதிரியான அமைப்பை நான் பயன்படுத்தி என்னுடைய கல்வி திறனை மேம்படுத்துறதுக்கும் நான் அந்த கல்வித் திறனை பயன்படுத்தி வேலை செய்வதற்கும் கண்டிப்பாக வந்து நான் அந்தமாதிரியான அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக நான் வந்து பயன்படுத்துவேன் எனக்கு சார்ந்த பெண்கள் அவங்களுக்கும் அந்தமாதிரியான தகவல் அவங்களுக்கு தெரியலை அப்படினா அவங்களுக்கும் அந்த தகவலை கொண்டு போய் சேர்ப்பேன் அவங்களும் இது மூலயமா பயன்பெறட்டும் அப்படீன்றதுல வந்து நான் கண்டிப்பாக இருப்பேன் ஆனால் வந்து நாங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கனு கிடையாது எந்தவொரு இடத்திலையுமே அந்தமாதிரி கிராமப்புறம் அப்படீனு எடுத்துக்கிட்டோம் அப்படினா கண்டிப்பாக அந்தமாதிரி இருந்ததாக நான் கேள்விப்பட்டதும் கிடையாது ஏனால் வந்து எங்களுக்கு கிராமங்கள் அப்படிங்போது நிறையா வந்து கான்டக்ட்ஸ் இருக்குது எங்களுக்கு வெளியூரில் இருக்கக்கூடிய அக்கா ஆகட்டும் அந்த இந்த ஊரில் இருக்க கூடிய தங்கச்சி ஆகட்டும் அந்தமாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இந்தமாதிரி எங்களுக்கான இந்தமாதிரியான அமைப்போ எதுவுமே கிடையாது அப்படீன்னு சொல்லியிருக்காங்க அதுவந்து அவங்கக்கூட பள்ளி படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அவங்க சொல்வது மூலயமாதான் அவங்க வந்து அடுத்த கட்டம் பள்ளிப்படிப்புக்கு அடுத்த கட்டம் கல்லூரி படிப்பை வந்து அவர்கள் வந்து தொடர்கிறார்கள் ஆனால் கண்டிப்பாக இந்தமாதிரியான அமைப்பும் வேலை வாய்ப்பு சமூக வேலைவாய்ப்புப் பெற உதவி செய்கிறமாரியான சமூக சேவையாளர்களும் வந்து இந்தமாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து வரணும் அதுக்கு வந்து நான் கேட்டுக்கிறேன்